என்னை சிந்திக்க என்னை நான் வந்து நிறையா புக்கு படித்திருக்குறேங்க நிறைய சிந்தித்திருக்குறேனுங்க நிறைய யோசனை பண்ணுவேன் அதில் ஏதாவது ஒரு சாப்ட்டர் எடுத்து அதை பற்றி நான் யோசிப்பேன் சிந்திப்பேன் அது நிறையா புக்கு படித்திருக்குறேங்க குறிப்பாக இந்த புக்குன்ட்டு இல்லைங்க எனக்கு ஆன்மீக புக்கு எனக்கு சாமியை பற்றி நிறைய நான் அந்த ஆன்மீக புக்கு தான்ங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நான் அந்த புக்குலேருந்து நான் நிறையா படித்திருக்குறேங்க இந்த ராமாயணம் மகாபாரதம் அந்தமாதிரி புக்கெல்லாம் நான் நான் வந்து நிறையா படித்திருக்குறேங்க படிப்பேன் படிச்சுட்டு என்ன யோசனை பண்ணுறதுங்க ஓ அந்த அவங்க இருந்த காலத்தில் அப்படி இருந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த யோசனை தான் பண்ணியிருக்குறேனுங்க அப்புறம் வந்து நான் இப்போ சேரலைங்க நான் வந்து சின்னதாக ஸ்கூலுக்கு போயிட்ருக்கும் போது வந்து நிறையா அந்த லைப்ரரிக்கு ஜாயின் பண்ணி இருந்தேன்ங்க அங்கேருந்து வந்து எனக்கு ஃப்ரெண்டுங்க புக்கு கொண்டுகிட்டு வந்து கொடுப்பாங்கங்க நான் அந்த புக்கும் நிறைய படித்திருக்குறேங்க படித்திருக்குறேன் பட்டு எந்தமாதிரி யோசனை தந்ததுன்னா அந்த புக்கை படிக்கிறப்போ அந்த அதாங்க அந்த நான் அந்த நிறையா அந்த ஆன்மீக புக்கு அந்த சாமியை பற்றி படிக்கிறப்போ வந்து எனக்கு யோசனையே தோணினது இல்லைங்க இப்படி வேணா யோசிப்பேங்க ஓ இந்த அந்த காலத்தில் அப்படியெல்லாம் நடந்திருக்குதா அந்தமாதிரி அந்த பகவத் கீதை அது எல்லாம் படிப்பேன்ங்க அந்த படிக்கிறப்போ வந்து எனக்கு ஓ அந்தமாதிரியெல்லாம் நடந்திருக்குதா அதெல்லாம் வந்து இப்போ இப்போ சாமியாக இருக்கட்டும் அந்த காலத்திலேருந்து அப்படி வந்து அப்படி நடந்திருக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசனை யோசனை பண்ணுவேனுங்க நான் அந்த யோசனையை மட்டும்தான் பண்ணுவேனுங்க மற்றபடி நான் ஜாஸ்தி மற்ற புக்கெல்லாம் நான் ஜாஸ்தி வந்து நான் விரும்பினது இல்லைங்க இந்த கதை புக்கு அந்தமாதிரியெல்லாம் விரும்பினதில்லைங்க நான் இந்தமாதிரி இந்த ஆன்மீகம்தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த ஆன்மீக புக்கு வந்து எனக்கு பக்கத்தில் ராஜேஸ்வரி அம்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க தெரிஞ்சவங்க அவங்க கொடுப்பாங்கங்க அது வந்து அவங்க அந்த புக்கு கொடுத்துட்டு அந்த புக்கை நான் படிச்சுட்டேனா எனக்கு என்ன வந்து எனக்கு தெரியலியோ எனக்கு டவுட்டாக இருக்குதோ அப்போ வந்து அந்த அம்மாகிட்ட கேட்டேனா அந்த அம்மா அதுக்குண்டான விளக்கமும் சொல்வாங்கங்க இந்தமாதிரி அப்படிம்பாங்க அந்த தெருக்கூத்து அதெல்லாம் இருக்குதுல்லைங்க அந்தமாதிரி அந்த புக்கெல்லாம் நான் வந்து இப்போ அவங்க வந்து எனக்கு சொல்வாங்க அந்த கதையெல்லாம் சொல்வாங்கங்க அதெல்லாம் வந்து அவங்க சொல்வாங்க நான் இந்த புக்கில் படித்திருக்குறேம்மா நான் இந்த புக்கில் படித்திருக்குறேன் அந்த புக்கில் படித்திருக்குறேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்வாங்கங்க மற்றபடி யோசிக்கிறதுக்கு ஒன்றுமில்லைங்க